தமிழில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது வாங்க உட்காருங்க போங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அதலாம் கேட்கறக்கு நிறையா இது இருக்குது ஆனால் வந்து இதே சென்னை மதுரை தூத்துக்குடி இதெலாம் எடுத்துகிட்டீங்கன்னால் அவங்க பேசுகிற லேங்வேஜே வேறு மாதிரி இருக்கும் இப்போ வாங்க சாப்பில்லாம் அப்படின் சொன்னால் இதே வாம்மா நாஸ்த்தா துண்ணு வாம் என்ன என்னாம்மா பண் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்னாம்மா என்னாப் என்னாம்மா பண்ணுற என்னாம்மே அப்படி பண்ணுற அப்படின் கேட்பாங்க இதே வந்து உட்காருன் சொல்கிறக்கு வந்து குந்தும்மா அப்படின்பாங்க அப்புறம் வந்து நீங்கள் எங்கே போகணும் இந்தாம்மா எங்கேம்மா போகிறப் போகிற அப்படின் கேட்பாங்க அப்புறம் நான் நம்ம நார்மலாக பேசறதை விட அவங்கள லாங்வேஜே வேறு மாதிரி இருக்கும் தமிழில் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கானு வந்து தே இப்போ தான் தெரியுது அப்புறம் வந்து இந்தாம்மா எங்கேம்மா போகணும் வந்து சா வந்து நாஸ்த்தா துண்ணும்மா வந்து குந்தும்மா அப்புறம் ஒரே பேஜாராக போச்சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இதலாம் வந்து தமிழில் இருக்கா அப்படின் சொல்லிட்டு இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம்